ஹலோ சொல்லுங்க ஆ சொல்லுங்க எல்லாமே இருக்குதுங்க எங்கள்கிட்ட மல்லிகை கனகாம்பரம் முல்லை மருக்கொழுந்து ரோஸ்ஸு பட்டர் ரோஸ்ஸு மெட்டி ஒலி ரோஸ்ஸு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பூ வேணும் ம் ஆ சரி ம் ம்

ம் எவ்வளோ வேணும் உங்களுக்கு இப்போ மல்லிகை எவ்வளோ வேணும் தாமரை எவ்வளோ வேணும்னு சொன்னிங்கன்னால் நான் சீட்டு போட்டிருவேன் ஏதெது எவ்வளோ வேணும்னு என்றைக்கி வேணும் டேட்டு சொல்லுங்க ம் சரி ஓகே ம் ம் ஜூன் ஒன்றுக்கே கொடு எப்படிங்க கொடுக்க முடியும் பூ ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி உங்களுக்கு ஜூன் ஓ இதுக்கு ஓ மூணுக்கு வேணும்னா அன்றைக்கி காலையில வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மூணாம்தேதியே வாங்கிட்டு போய் என்னங்க பண்ணுவீங்க பூ வாடிடும்ங்க ஆ சரி நான் ஜூன் ரெண்டுக்கு ஈவினிங் கொடுக்குட்டுங்களா உங்களுக்கு ஆ சரி எப்படி நீங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணணுமா இல்லை நேரில் நீங்கள் வந்து வாங்கிறீங்களா நே ம் நீங்கள் வரீங்களா சரி எதெது எவ்வளோ வேணும்னு சொல்றிங்களா நான் ஓ பத்து பத்து கிலோவா ஆ ரேட்டெல்லாம் ரே மேடம் ம் சொல்லுங்க ம் ரேட்டு வந்து நீங்கள் வாங்குகிற அன்றைக்கி என்ன ரேட்டோ ஏறுதோ இறங்குதோ அந்த ரேட்டு தான் நாங்கள் போடுவோம் ஆமாம் ம் ம் ஆ சரி ஓகே பார்த்து பண்ணிக்கிலாம் நீங்கள் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட நிறைய ஆட்ரு போது நிறைய பேருக்கு நம்ப கொடுத்துருக்கோம் இது வரைலும் நம்ப க நம்ப கடைக்கு வந்து நல்ல பேர்தான் நம்ப அதிகமாவும் சொல்லி ரொம்ப இதுவாகவும் வாங்க மா விற்கறது கிடையாது நம்பளுக்கு வந்து மக்கள்தான் வேணும் ம் ம் ஆ ஓகே ஒ ஆ சரி வாங்க பார்த்து பண்ணிப்போம் எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இதுதான் முக்கியம் வியாபாரத்தோடு கஸ்டமரோடு இதுதான் முக்கியம் எங்களுக்கு அதனால் பார்த்து பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க பூ ஃப்ரெஷ்ஷாக நான் பார்த்து உங்களுக்கு ரெ ரெடி பண்ணி தரேன் ஆ சரி ஓகே ஆ ஆ இல்லை இல்லை நான் டைரியில நோட் பண்ணிக்குவேன் யார் யார் என்னான்ன ஆட்ரு கொடுக்குறாங்கன்னு நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் சொல்லிட்டு போங்க ஆ சரி ஓகேம்மா நான் உங்களுக்கு நீங்களே மறந்துட்டாலும் நான் உங்களுக்கு பூ முன்னாடி நாள் ஜூன் ஒன்றாந்தேதியே உங்களுக்கு நான் கால் பண்ணிவிடுவேன் ஏனால் ஜூன் ரெண்டுதான் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜூன் ஒன்றே என்ன மேடம் ஏது மேடம்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறத்துக்கு உங்களுக்கு கால் பண்ணிடுவேன் ஏனால் நீங்க வந்து மேரேஜ் இதுல கொஞ்சம் வந்து பிஸியாக இருந்தீங்கன்னால்கூட நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் ம் ஆ சரி ஓ ஆ சரி ஓகே ஆ சரி ஓகே மேடம் வாங்க பார்த்து பண்ணிப்போம் ஆ ஓகேம்மா